இந்தமாதிரி ஓலா கம்பெனிலேந்து கார் புக் பண்ணியிருந்தேன் ஒரு லாங் ட்ரிப்புக்காக ஆக்சுவலாக ஸோ அந்த லாங் ட்ரிப் வந்து ஆக்சுவலாக கேன்சலாயிடுச்சு எக்ஸ்சஸாக நான் உங்களுக்கு ஆக்சுவலாக பே பண்ணியிருந்தேன் இந்த ட்ரிப் கோசரோம் ஒரு டூ தவுசன்ட் பே பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ட்ரிப் ஆக்சுவலாக கேன்சல் ஆனதுனால ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து இப்போ நான் பேசிட்டுருக்க நம்பர் தான் என்னோட ஜிபே நம்பர் ஸோ இந்த நம்பருக்கே அந்த கேஷை வந்து நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க் யூ சார்